என்னோடய மதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அக் எனக்கு வந்துட்டு பொதுவாகவே இந்த ஜாதின்னால் பிடிக்காது இருந்தாலும் மதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந் ஹிந்து மதத்தை சேர்ந்தவன் நான் எப்படின்னா இந்த கோயிலுக்கு போகிறது சாமி கும்பிட்றது அப்புறம் இந்த கடவுள் பக்தி உள்ள இது சிவன் விஷ்ணு பார்வதி பிரம்மா இவங்க இவங்கள மாதிரி கடவுகளெலாம் உண்மையாக இருக்காங்கன்ட்டு நம்புகிறவன் நான் நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு நம்புகிறவன் நான் ஸோ இதில் இதில் பார்த்தீங்கன்னா என் நம்ம இந்த ஹிந்து மதத்தை தொடர்புடையதுன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமானது வந்துட்டு ரெண்டு நிகழ்வுகள் இருக்குது வரலாற்று நிகழ்வுகள் என்னென்னால் ராமாயணம் ஒன்று மஹாபாரதம் ஒன்று ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுவோடய அவதாரம் இருக்கும் ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா ராமர் வந்துட்டு விஷ்ணுவோடய அவதாரம் மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்துட்டு விஷ்ணுவோடய அவதாரம் இது ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப வரலாற்று மிக்க கதை இதெல்லாம் இது ரெண்டையுமே சொல்லணுன்னா வந்துட்டு ஒரு நாள் இல்லை ஒரு மாதம் இல்லை ஒரு வருஷம் இல்லை ப அதுவுமே பற்றாது ஏன்னால் ரெண்டுமே அவ்வளோ பெரிய மகா பெருங்காப்பியம்னு சொல்லுவாங்க இது ரெண்டையுமே இது ரெண்டு தான் வந்துட்டு இந்து மதத்தை வந்துட்டு கடவுள்களை சொல்கிறது என்னென்னால் ராமாயணம் வந்து பார்த்தீங்கன்னா ராமர் கோவில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அயோத்தியாவில் வந்துட்டு ராமர் கோயில் புதுசாக கட்டினாங்க பெருசாக கட்டினாங்க இது வந்துட்டு பெரிய ஒரு வரலாற்று மிக்க ஒரு செயல் இது ஸோ அது இப்போ ராமர் கோயில் திறக்கற இந்த நேரத்தில் நாமெல்லாம் இந்த உல பூமியில் இருக்கோம் இந்த நாட்டில் இருக்கோன்னு நம்ம எங்கேயோ பாக்கியம் செஞ்சுருக்கோம் நம்ம போன ஜென்மத்தில் ஏதோ புண்ணியம் செஞ்சுருக்கோம் அதனால தான் ஐநூறு வருஷமாக தடைப்பட்டு போன அந்த ராமர் கோயிலை கட்டி திறக்கும்போது நம்மெல்லாம் இங்கே இருந்திருக்கோம் நமக்கு அந்த பாக்கியம் கிடச்சிருக்கு அதை பார்க்கறத்துக்கான பாக்கியம் கிடச்சிருக்கு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து மகாபாரதம் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்துட்டு மகாபாரதம் தாங்க அதுவும் இந்த விஜய் டிவியில் போடுவான் பாருங்க ஒரு மகாபாரதம் அடாடாடாடா வேறு மாதிரி செம்மையாக செதுக்கி செஞ்சுருப்பாங்க ஒவ்வொரு ஒரு கேரக்டரு ஒரு ஒரு கதாப்பாத்திரம் அதுக்கப்புறம் அவங்க அவங்க பயன்படுத்தின அந்த செயல்கள் செயலிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் பார்க்கறத்துக்கே கண்ணுக்கு நமக்கு அப்படியே கலர்ச்சியாக அது குளிர்ச்சியாக இருக்கும் எல்லாமே சூப்பராக இருக்கும் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே விதவிதமாக அதில் வரும் நமக்கு போகும் ஒரு மாதிரி ரொம்ப இதோடய ப ஆர்வத்தோடு அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹிந்தி மொழியில் ஒரு மகாபாரதம் வந்திருக்கு அது தான் மொதல் முதல்ல வந்தது மகாபாரதம் கூட பரவாயில்ல ஹிந்தியில் ஒன்று இப்போ புதுசாக ஒன்று வந்துச்சு ஆனால் ராமாயண கதைன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இந்தியில் ஒரே ஒருத்தர் தான் ராமாயணத்தை எடுத்திருக்கறாரு அவரோடயது தான் இன்னும் ஓடிகிட்டு இருக்குது இன்னும் யாரும் வந்துட்டு ராமாயண கதையை வந்துட்டு ஒரு நெடுந்தொடராக யாருமே விடக்கிடையாது ஸோ முதலும் கடைசியுமாக இப்போதைக்கு அது தான் இருக்குது இப்போ அவங்க அதில் நடித்த அதில் ராமராக சீதையாக நடித்தவங்களுக்கு கூட அயோத்தி கோயிலுக்கு வந்துட்டு அந்த பூஜை பண்ணுறத்துக்குலாம் கூப்பிட்டாங்க முதல் மரியாதை கொடுத்து கூப்பிட்டாங்க ஸோ அதனால வந்துட்டு இந்து மதத்தில் வந்துட்டு என்ன ஒரு நல்ல இதுனால் நமக்கு கடவுள் பக்தி இருக்குது ஆனால் சில பேர் கடவுள் பேரை வைச்சும் தப்பு பண்ணுறாங்க அதெல்லாம் வந்துட்டு கடவுள் பார்த்துப்பாரு ஆனால் கடவுள் நம்பிக்கை உள்ளவன் நான் நம்ம எதாவது வேணுனால் கடவுளை நம்புனால் நமக்கு கிடைக்குன்னு நான் நம்புகிறவன்